நாங்கள் வந்து கோடை விடுமுறைல எல்லாரும் ஒரு பத் இருபது பதினஞ்சு பேர் அளவுக்கு எல்லாருமே போனோம் யார் யாருனு எல்லாரும் போய்ட்டோ அதுக்கப்பறம் மைசூருக்கு போனோம் மைசூருக்கு போய்ட்டு அரண்மனையை பார்த்தோம் ஃபஸ்ட்டு டே அதுக்கப்ற அரண்மனை முடிச்ச பிற்காலு ஜூ பார்த்தோம் ஜூ முடிஞ்சதும் அதுக்கப்ற திப்பு சுல்தான் பேலஸ் பார்த்துட்டு அங்கே தங்கிட்டோம் ஒரு ரூம் போட் ரூமெலாம் போட்டு அங்கே ஆல்ட் ஆகிட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சி சாப்பிடோம் அங்கே திங்ஸ்செல்லாம் எடுத்துட்டு போனோம் திங்ஸலாம் எடுத்துட்டு போய்ட்டு சமைக்க வேண்டிய பொருளலெலாம் சாமானெல்லாம் வாங்கிட்டு போய்ட்டு அங்கே சமைச்சோம் எல்லா நல்லாருந்துச்சு வசதியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சி எங்ளுக்கு ஒரு தனி வீடு மாதிரியே இருந்துச்சு அது ஒரு லார்ஜ் மாதிரியும் இல்லை ஒரு இது மாதிரியும் இல்லை அது ரொம்ப கம்பட்டபிலாக இருந்துச்சு எல்லாமே முடிஞ்ச பிறகாலு திருப்பி நாளைக்கி நான் சமைச்சு கூட எடுத்துட்டு நாங்கள் ஊட்டிக்கு கிளம்புனோம் ஊட்டிக்கெல்லாம் போய்ட்டு அங்கே பயர் கேம்ப் போட்டோம் நைட்டு ஆல்ட்டாகிட்டு அங்கே கூட ஒரு ரெண்டு நாள் ஹால்ட் ஆகிட்டோம் அங்கே பயர் கேம்ப் போட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணாங்கள் பசங்கெல்லாம் சூப்பராக விளையாடுனாங்கள் ரொம்ப என்ஜாய்மென்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு அது வந்து திருப்பி வரவே முடியல அங்கேருந்து எங்களுக்கு அவ்வளோ நல்லாருந்துச்சு ரொம்ப இதாக இருக்குது குளிர்ச்சியாக இந்த கோடைக்கும் அதுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக அமைதியாக இருந்துச்சு ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது நல்லாருந்துச்சு